வணக்கம் சார் என்னுடைய பேர் ராஜேஷ் நான் சுவிக்கியில் பர்த்து டே கேக் ஆர்டரு பண்ணியிருந்தேன் அந்த ஆர்டரு இப்போ பண்ணி எனக்கு டெலிவரி ஆனது வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் லேட்டாக தான் எனக்கு வந்துச்சு நான் அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்கும் போது அவங்க ஆன் தி வே வந்துகிட்டிருக்குன் சொன்னாங்க சரின்ட்டு நான் அந்த டெலிவரி பாயிகிட்ட கேட்டேன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு இல்லை சார் அவங்க பேக் பண்ணும்போது லேட் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு அந்த பேக்கிங் பிரித்து பார்த்தா தான் தெரியுது அது கு பேக்கிங்குள்ளே எல்லாமே ஒரு ஃபங்குஸ் மாதிரி எல்லாமே வீணாக போயிருந்தது ஸோ அது நான் ரிட்டன் பண்ணுறத்துக்கே அந்த டெலிவரி பாயிகிட்டே கேட்டேன் சார் அந்த கேக்கு ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அதை நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு எனக்கு பேமெண்ட் கொடுங்க இல்லைனா புது ஆர்டரு கொடுங்கன்னு அந்த அதுக்கு டெலிவரி பாய் சொன்னார் இது நாங்கள் நாங்களெலாம் ரிட்டன் எடுக்க முடியாது சார் நீங்கள் வேணால் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டே இதை பற்றி புகார் தெரிவிங்க அவங்க இது சம்பந்தமா அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட கம்ப்ளைண்ட் ரெயிஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க நீங்கள் எங்கள்கிட்ட திருப்பி ரிட்டன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் இந்த பேக் பண்ண ஆர்டருக்கு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ இதை எனக்கு ரிட்டன் ஆர்டருன்னு எனக்கு வேறு ரீபிலேஸ்மெண்ட் ப்ராடக்ட் எனக்கு அனுப்புங்க தயவுசெய்து ஏன்னால் ரொம்ப மோசமான கெட்டு போய் இருக்குது அந்த பொருளை எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு பே மோசமான ஸ்மெல்லு கூட அதுலருந்து வந்துகிட்டிருக்கு துர்நாற்றம் வந்துகிட்ருக்கு ஸோ இதுக்காக எனக்கு ரிட்டன் கொடுங்க அந்த கேக்கை எகைன்ஸ்டாக தேங்க்யூ